பழக்கு ஆகாரம் முக்கியம் ஆகாரத்தில் காலையில் எழுந்த உடனே நீராகாராம் நீராகாரம் மோர் வெங்காயம் இதை சாப்பிட்டுவிட்டு வயலுக்கு போயிடுவாங்க வயலுக்கு போயிட்டு அங்கேருந்து வரும்போது பத்துமணி பிறகு வந்து இங்கே சாப்பிடுவாங்க பழையது

இதை வச்சே சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும்பொழுது அவர்களுக்கு எல்லா ஆரோக்கியமும் இருந்துச்சு இப்போ யாருக்கும் ஆரோக்கியம்ங்கிறதே என்னன்னு தெரியாதளவுக்கு போயிட்டாங்க ரெண்டு இட்லி சாப்பிடறாங்க ஒரு இட்லி சாப்பிடறாங்க ஆனால் அப்போது வந்து மண்பானையில் சமைச்சு சாப்பிடாங்க உடல்நலம் நலமா இருந்தது மண்பானை சட்டியில குழம்பு வச்சி சாப்பிட்டாங்க அதில் வந்து புளி மிளகாய் மல்லி மஞ்சள் இதுபோல சத்துணவுகளை சமைச்சு சாப்பிட்டாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தரம் உண்டு ஒவ்வொரு வைத்தியம் உண்டு மஞ்சள் வந்து கிருமிநாசினின்னு இப்போது இங்கிலிஷில் சொல்கிறாங்க அது குடல் புண்ணை ஆற்றும் வயித்தில் இருக்கிற கிருமிகளை கொல்லும் புளி குடலில் இருக்கிற விஷத் தன்மைகளை குறைக்கும் உப்பு உப்பில்லாமல் எதையும் சாப்டவும் முடியாது சொல்லும்போதே சொல்லுவாங்க ஏன்டா ஒன் உடம்புல உப்பு போட்டு சோறு தின்னுருக்கியாடா அப்படின்னு கேள்வி எல்லாம் கேப்பாங்க உப்பு உணர்வுக்கு உள்ளது அஞ்சு உப்பு புளி மிளகாய் உரைப்பு துவர்ப்பு என்னங்க ய இனிப்பு இதுபோல் அஞ்சு தரம் உள்ளது பஞ்ச பூதங்கள்ங்கிறது என்னங்க பஞ்ச பூதம்னால் என்னங்கிறதே சில பேர்த்துக்கு தெரியாது நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமாதேவி இது வந்து அஞ்சு பஞ்சபூதங்களுக்கு அடங்கியது அதேபோல நம்மளுடைய உடலில் பஞ்ச பூதங்கள் இருக்குது என்ன தெரியாது சிறிய ஒரு தற்போது ஒரு சொல்லு என்ன சொல்லுன்னால் அஞ்சும் மூணும் இருந்தால் அறியா பிள்ளையும் கறி சமைக்கும் அப்படின்னு சில கேள்விகள் உண்டுங்க அப்போது உள்ளவங்க அஞ்சு மூணுன்னால் என்ன கேட்டால் தெரியாது தெரியாதுங்கய்யா மூணுங்குறது வந்து நீர் நெருப்பு தண்ணீர் இது மூன்று அதே ஆகாயம் பூமாதேவி அஞ்சு பஞ்ச பூதங்கள் அதேதான் என்னய்யா சொல்கிறேன் பாருங்களேன் அது நம்ப அந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு நெல்லு வேவுச்சி சாப்பிட்டோம் மெஷினில் காயவச்சு அரைச்சு கொண்டு போய் சாப்பிட்டோம் உடல் நலமாக இருந்துச்சு ஆனால் இப்போது ரேஷன் கடையில் அரிசி வருது அடுத்து என்ன சிப்பை அரிசி இங்க யாருமே நெல் வேவிக்கிறது கிடையாது அறுவடையுமே அப்போ எந்த மருந்தும் கிடையாது குப்பை எரு தொழு உரம் கொளஞ்சி இதைக் கொண்டுவந்து உளுந்து தெளிப்போம் பயிர் தெளிப்போம் அதனுடைய வேர்ச்சத்து பூமிக்கு சத்து கொடுத்து நல்லபடியாக விளைஞ்சுச்சு எந்த நோயும் இல்லாமல் இருந்துச்சு முன்னே தை மாதம் அறுவடைக்கு வரும்பொழுது வயலில் தட்டு ஒதுக்கி உளுந்து பயறு மானாவாரியாக தானாக விளையும் அதை சாப்பிட்டோம் திடாரிக்கமாக இருந்தோம் வீட்டுக்கு வீடு ரெண்டு மூட்டை உளுந்து வச்சுக்குவாங்க ரெண்டு மூட்டை பயறு வச்சுக்குவாங்க ஒரு மூட்டை பயறு வச்சுருக்குவாங்க தண்ணி இல்லாமல் வறுமையாக இருக்கும்பொழுது அந்த பயறை வறுத்து வேகவச்சு வெல்லம் போட்டு பெனைஞ்சு சாப்பிட்டு ஒருவேளை ஆகாரத்தை கட் பண்ணுவாங்க அதே போல கம்பு கேழ்வரகு என்னங்கய்யா கம்பு கேழ்வரகு இதிய ஆகாரமாக சாப்பிட்டாங்க திடாரிக்கம்மாக இருந்தாங்க எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகமாட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஒரு சளி பிடிச்சுகிடுச்சின்னா உடனே ஆடாதொடை துளசி துளசி வெற்றலை இதெல்லாம் போட்டு கசாயமாக வச்சு சாப்பிட்டாங்க எந்த விதமான நோயும் இல்லை மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு கஷாயம் வச்சு குடித்தாங்க எந்தவிதமான குழந்தைங்களுக்கு எதுவுமில்லை இப்போது டாக்டர் எண்ணெய் தேய்க்கக் கூடாது நீங்கள் எண்ணெய் தேய்த்ததுனால தான் உங்க உடம்பு இது அப்படின்னாங்க யார் ஒருத்தர் தினந்தோறும் காலையிலோ தினமும் துளியோண்டு நல்லெண்ணையை உச்சியில் வச்சு தேய்ச்சு சாப்பிட்றாங்க குளிக்கிறாங்களோ அவர்களுக்கு எந்த நோயும் வராது அது என்னுடைய அனுபவம் அடுத்து இன்னைக்கு காலக்கட்டம் மக்களிடத்த மரியாதை குறைஞ்சி போயிடிச்சுங்க மரியாதைன்னா என்னன்னே இல்லாமல் போயிடுச்சிங்க சின்னவங்க யார் பெரியவங்க யார் அவங்கள்கிட்ட எப்படி பணிவாக நடக்கணும் அப்படிங்கிற மரியாதை இல்லாமையே போயிடுச்சுங்க